இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊக்குவிப்பாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் கிளப் கிளப்பு இது மாதிரி ஸ்கூல் லெவல்லேயும் நல்லா இது என்கரேஜ் பண்ணுவாங்க விளையாண்டதுனால அது ஃபுட் பால் ஹாக்கி பேஸ்கெட் பால் வாலி பால் டேபுள் டென்னிஸ் இது மாதிரி அல் கபடிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க கபடியாக இருந்தால் விளாண்டா நல்ல ஒரு செலெக்ஷன் ஸ்டேட் பிளேயர் ஆனன்னா ஒரு நல்ல செலெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய்விட்டு இந்த தேசிய லெவலில் ஃபஸ்ட்டு விளாடுவோம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு நிலமைக்கு வருவோம் மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பங்காற்றதுக்கு எல்லாம் நிறைய முயற்சி எடுப்பாங்க அவங்க எனெர்ஜியெலாம் எங்களுக்கோசரம் இது பண்ணி அவங்க ஆற்றலை எங்களுக்கோசரம் ஒதுக்கி நல்ல முன்னேறதுக்கு முன்னிலைக்கு வரணும்னு இது பண்ணுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல கேம் பிளேயருக்கு ஊக்குவிப்பாங்க நல்லா விளையாடு தம்பி உன்னால் படிக்க முடியலைனா பரவாயில்ல நல்லா விளையாடுன்னு எங்ககிட்ட கொஞ்சம் இது பிரைட் ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனாலே நாங்கள் சந்தோஷமாக கேம் விளாடுவோம் கேம் விளாட்றதுக்கு எங்களுக்கு வந்து பிடிக்காதுன்லாம் இல்லை எங்களுக்கு கேம்னால் கொஞ்சம் உயிர் மாதிரி சந்தோஷமாக விளாடுவோம்